இப்போ வந்து நான் காயின் வந்து பழைய காலத்து காயின் வந்து அதிகமாக சேர்த்து வச்சுட்ருக்குறேன் அந்த காயின் வந்து பத்து பைசா இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா அந்தமாதிரி காயினெல்லாம் இப்போ செல்லாது அதனால் அந்த காலத்தில் கிடைக்கிற காயினெல்லாம் வந்து நான் எல்லாமே சேமித்து வச்சுக்குவேன் இதுக்கு கல்வி மதிப்பு வந்து என்னென்னா இப்போது எக்ஸிபிசனில் வந்து இந்த பத்து பைசா இருபது பைசா இதுமாரி ரொம்ப அஞ்சு பைசா அந்தமாதிரி ரொம்ப பழங்கால காயினெல்லாம் வந்து கொண்டு போய் எக்ஸ்பிசனில் வைக்கிறதால அந்த கல்வி அதாவது கல்வி சுற்றுலா வரவங்களாம் அதை வந்து பார்த்து என்ன எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அதனால் வந்து இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கறேன்னா இந்தமாதிரி பழைய பொருட்களெல்லாம் வந்து சேமிக்கிறதுனால் நம்மளோடய பழங்காலத்துக்கு வந்து இன்னும் மதிப்பு வந்து அதிகமாக கூடும் அதனால் எந்த பழைய பொருளையுமே நம்ம வந்து வெளிய வீசக் கூடாது எல்லாம் எடுத்து சேமித்து வச்சுக்கணுங்கிறது வந்து நான் கற்றுக்கிட்ருக்கேன்